ஆமாம்ங்க கேப் டிரைவர் தான் ஆ ஓகே மேம் நீங்கள் டீசல் செலவுலாம் நீங்கள் தான் பார்க்கற மாதிரி இருக்கும் வேனுக்கு தனி சார்ஜ்ஜு கட்டுற மாதிரி இருக்கும் மேம் வேனுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஒம்பது கிலோ மீட்ரு இருக்கும் ஒம்பது கிலோ மீட் ஆ ஐயாயிரம் மேலே ஆவும் மேடம் நீங்கள் டூரிஸ்ட்டுன்னு வ சொல்லுங்கள் மேம் அந்த அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் ப்ரைஸ் அந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆவும் மேம் ஆமாம் மேம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆவும் மேம் ஆறாயிரம் ஆறாயிரம் வரும் மேம் என்ன மேம் என்ன மேம் மேம் இல்லை மேம் நாங்கள் அந்த கிலோ மீட்டரை பொறுத்து தான் வாங்குவோம் அதனால் அந்த ரேஞ்சு தான் வரும் மேம் நீங்கள் வேறு யாராவது கேட்டாலுமே அந்த ரேஞ்சு தான் மேம் வரும் அதோட சேர்த்து ஆறாயிரம் வரும் மேம் ஓகே மேம் நீங்கள் வா ஆளுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டு உண்டு மேம் சரி ஓகே மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் நீங்கள் எந்த டைம் சொல்லுறீங்களோ அந்த டைம்முக்கு வந்துவிடும் மேம் வேன் ஓகே மேம் தேங்க் யூ மேம்